ஹலோ அர்ச்சனா ஹோட்டல ஆ என் பேர் இளவரசிங்க நாங்கள் மதியம் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ண நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க சுத்தமாக சூடு கிடையாது நல்லாவுல்ல சாப் கொஞ்ச கூட டேஸ்ட்டும் இல்லை எப்யோ நேற்று செஞ்ச மாதிரி இருக்கு இதை எப்படிங்க சாப்பிடுறது எனக்கு திரும்ப நீங்கள் வேறு ஃபுட்டை ஆடர் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா எனக்கு காசை திரும்ப கொடுத்துருங்க அவ்ளோ தான்